நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து சென்னைக்கு வந்து பைக்கில் போனேன் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அனுபவம் அதுவும் வந்து மறக்க முடியாது ஏன்னா அது ஏ ரொம்ப நாளுக்கப்றோம் ஒரு ஃபஸ்ட்டு ரைடு அதுவும் ரொம்ப தூரமாக போனது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நானும் என் ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் போனது இயர்லி மார்னிங் போனோம் அப்போது இருக்கிற கிளைமேட்டு அந்த காற்று அது பார்த்துட்டே போகிறதுக்கு நேச்சர் பார்த்துட்டே போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு அதுதான் வந்து என்னோடைய ஃபஸ்ட்டு ரைடு பைக்கிங் வந்து நான் டிரைவ் போகணுனாலே ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான் ஸோ வந்து பைக்கிங் போகிறது அதுதான் ஃபஸ்ட்டு டைம் அதுதான் அது அந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட்டு போனதுனால் அது மட்டுந்தான் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்குது